ஹலோ இருக்குது எங்கூரில் உள்ள அனைத்து தொழில்களிலும் விளம்பரம் பண்ணப்படுகிற யூடியூப் சேனல் இருக்கிறது யூடியூப் நானே தனியாக ஐடி ஓப்பன் பண்ணி நானே தனியாக யூடியூப் சேனலை கற்றுக்கொண்டு நடத்திக்கொண்டு வருகிறேன் என் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா அநேக அநேக கிறிஸ்டினை பற்றி நான் போட்டிருப்பேன் கிறிஸ்டின்னுலாம் போட்டிருப்பேன் அதேபோல் பார்த்தனா யூடியூப் சேனல் வந்து அநேக காரியங்களை நான் பார்ப்பேன் யூடியூப் சேனலில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுவேன் எப்படி அப்படி ட்ரைவிங் மோஸ்ட்லி ட்ரைவிங்குலாம் எப்படி ஓட்டுறாங்க அதலாம் பார்ப்பேன் அதேபோல் ரேஸ் இதேபோல் பார்த்திங்கனா யூடியூப் சேனலில் அநேக காரியங்களை வந்து நான் கற்றுக்கொண்டேன் இப்போது எதனா தேவைன்னா யூடியூப் சேனலில் பார்ப்பேன் எதனா யூடியூப் இதில் பார்ப்பேன் சும்மா டைம் பாக்ஸ் டைம் டைமிங் செலவு பண்ணுனால் யூடியூப் சேனலில் போய்விட்டு சும்மா வீடியோ பார்த்துட்டே இருப்பேன் கிறிஸ்டின் படம்லாம் பார்ப்பேன் பாட்டு கீட்டு கேட்பேன் யூடியூப் சேனலில் அதே அதிகமாக யூஸ் பண்ணுறது மாதிரி யூடியூப் சேனல் அதேபோல் டிவி டேட்டா காலி ஆகிடுச்சுன்னா எந்தப் படம் புதுசாக வந்துருக்கோ எங்கள் வீட்டில் உள்ள டிவியில் பிடிச்ச டிவியை வச்சு அந்தப் படத்தை பார்ப்பேன் அது பொழுதுபோக்குக்காக நான் வந்து நேரம் கிடைக்கும் போது டிவி பார்ப்பேன் அப்புறம் செல் நோண்டுவேன் அப்புறம் யூடியூப் சேனல் இந்த மாரி பே ஃபேஸ்புக் இது போல் போட்டால் அனைத்து காரியங்களிலும் நான் ஈடுபட்டு எல்லாத்தையும் பார்ப்பேன் மந்திலி ஆனால் எல்லாத்தையும் பார்த்தாலும் எனக்கு ஒரு திரும்பத் திரும்பத் திரும்பத் திரும்ப அதை பார்க்கணும் பார்க்கணும் சரி போதும்ன்னு வச்சுட்டு போகமாட்டேன் அதை பார்த்துக்கிட்டு அதை சிரித்துக்கிட்டு ஜாலியாக இருப்பேன் நானும் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லார்கூடயும் சேர்ந்து யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் அவங்களும் அவன் ஒரு படம் பார்ப்பான் நான் ஒரு பாட்டு பார்ப்பேன் அவன் திரும்பி ஒரு காமெடி சொல்லுவான் நான் ஒரு காமெடி சொல்லுவேன் அந்த காமெடி எல்லாம் யூடியூப் சேனலில் எடுத்து போட்டு வெளியிட்டுன்னு இருப்பேன் இயற்கையாக பார்த்திங்கன்னா இப்போ ரிசெண்டாக இப்போ வந்து காரியங்கள வந்து நான் வெளியிட்டு இருக்கேன் அதேபோல் யூடியூப் சேனல் தனியாக ஒன்று எங்கள் குரூப் பசங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு சேனல் ஒவ்வொருவனும் ரெண்டு சேனல் மூணு சேனல்லாம் ஓப்பன் பண்ணி அவன் அவனுங்க தனித்தனியாக வீடியோ போட்டுன்னு இருக்கான் அவனுங்க போடுகிற வீடியோவை பார்ப்பேன் அதே நான் போடுகிற வீடியோவை அவனுங்க பார்ப்பானுங்க யூடியூப் சேனலில் வந்து அநேக காரியங்கள் இந்த மாரி அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்கு போய்விட்டாங்கன்னா எப்படி சமைக்கிறது சமையல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யூடியூப் சேனலில் பார்த்து கற்றுக்கொள்வேன் அதை சமையலில் வந்து நான் என்ன பண்ணுவேன் சேனலை வச்சுவிட்டு அதுக்கு என்னன்ன தேவையோ அது எல்லாம் சொல்லுவாங்க அதலாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சமைத்து சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவனுங்களும் அதிகமாக இப்போ அவனுகளும் சமைத்து கொடுப்பானுங்க சாப்பிடுவானுங்க யூடியூப் யூடியூப் சேனல்ன்றது ஒரு பொழுதுபோக்காக ஒரு டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சேனல் வந்து நான் அடிக்கடிக்கு பார்ப்பேன் அதேபோல் ஃபேஸ்புக் நோண்டுவேன் இன்ஸ்டாக்ராம் அண்டு அதேபோல் தான் அநேக காரியங்களை பார்த்துக்கொண்டு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் எப்பப்பலாம் எனக்கு போர் அடிக்குது எப்பப்பலாம் வந்து எனக்கு ஒரு சோகமாக இருக்கேன்னால் அந்த டைமுலாம் யூடியூப் சேனல் எப்படின்னா அப்போ யூடியூப் பார்ப்பேன் இல்லைன்னா யூடியூப் செல் இல்லையா படம் பார்த்து படம் பார்த்துக்கொண்டு எனக்குப் பிடிச்ச படம் எந்த எந்த சேனலில் வருதோ அந்த சேனலில் வச்சு லோக்கல் சேனலில் அநேக சேனல் இருக்குது அதேபோல் இப்போ எனக் எனக்கு இந்தப் படம் வேண்டும் இது வேணுன்னால் நான் லோக்கல் சேனலுக்கு ஃபோன் போட்டு பேசி எனக்கு இந்தப் படம் சொல்லிக்கொடுங்க இந்தப் படம் இது கேஸட்டு இருக்கா இல்லை வீடியோ இருக்கா அது எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் பார்க்கப் போகிறேன் போட்டு விடுங்கன்னு சொல்லுவேன் அவங்களும் போட்டுவிடுவாங்க பார்ப்பேன் அதுக்கு அப்புறம் செல்லில் வேணுன்னால் செல்லில் டவுன்லோட் பண்ணி செல்லில் பார்ப்பேன் ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு காரியம் பிடிச்சிடுச்சின்னா அந்த காரியத்தை விடாமல் கன்டினியூவாக நான் செஞ்சு கொண்டே இருப்பேன் யூடியூப் சேனல் வந்து நான் எப்போது நான் தனியாக எனக்குன்னு ஒரு சேனல் வச்சு நான் ஓப்பன் பண்ணுறனோ அன்றைலேருந்து பார்த்திங்கன்னா அநேக சேனல் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து பல காரியங்கள் பல நன்மைகளை கற்றுக்கொண்டேன் சமைக்கிறதுக்கு கற்றுக்கொண்டேன் நான் ட்ரைவிங் பண்ணுவேன் ட்ரைவிங் பண்ணும் போது யூடியூபை வச்சு விட்டுட்டு பாட்டை வச்சு விட்டு ட்ரைவிங் பண்ணி போகும்போது ஒரு ஆறுதலாக இருக்கும் அது யூடியூப் சேனலில் பார்த்துக்கொண்டே போவேன் நான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன் யூடியூப் சேனல் வீட்டுக்கு வரும் போது வீட்டில் இல்லைன்னா படங்களை பார்ப்பேன் லோக்கல் சேனல் லோக்கல் டிவி இதுமாரி வச்சு ஒரு சோஃபா போட்டு ஸ்நாக்ஸு அது இது எல்லாத்தையும் வச்சுக்கின்னு எல்லாத்தையும் பார்த்துன்னு அதை படத்தைலாம் எப்படி எப்படிலாம் பார்க்கணுமோ அப்படிலாம் ரசித்து கொண்டு பார்த்துக்கொண்டு உக்காந்துருப்பேன் அப்டி திரும்பவும் வெளில போவேன் திரும்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் வருவானுங்க வா மச்சான் இன்றைக்கி எல்லோரும் படம் பார்க்க போகலாம் இல்லை செல்லுலேயாவது நம்ம படம் டவுன்லோட் பண்ணலாம் இல்லை நம்ம சேனலில் எதனா இப்போ வீடியோ போடுவோம் அப்படின்னு இன்றைக்கி டிவி போடு இன்றைக்கி டிவியில் என்ன நியூஸ் போடுறாங்க என்ன படம் போடுறாங்க என்ன காரியங்கள்னு நம்ம வெளிப்படுத்துவோம் இந்த உலகத்துக்கு தே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு இருப்போம் அப்படி இல்லையா கெரண்டு வந்ததும் டிவியை போட்டு டிவியில் நாங்கள் வந்து டைம் தான் அதிகமாக செலவு பண்ணுவோம் அதிகமாக நாங்கள் என்ன பண்ணுவோம் டைமை இதுக்காக யூஸ் பண்ணுவோம் அதுக்காக வந்து கவலைப்படமாட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து இது இந்த சேனல் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி ஜாலியாக ஒரு என்ஜாய் தானே இதலாம் ஒரு திரும்பி போனால் கிடைக்குமா கிடைக்காதுல்ல அதனால இப்போ இருக்கற வரைக்கும் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டு எங்கள் லைஃப்பு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணுன்னு ஒவ்வொரு காரியத்தில் ஒரு ஒரு கான்செப்ட் வச்சுருப்பேன் இப்போ யூடியூப்ன்னால் யூடியூப் சேனலை வச்சு நான் என்னனெல்லாம் பண்ணணும் யூடியூபில் என்னென்ன செய்யலாம் எல்லாம் அது எப்படி டெவெலப் ஆகும் என் சேனல் எப்படி எப்படிலாம் வந்து டெவெலப் கொண்டு போகலான்னு பார்ப்பேன் எனக்கு நேரம் சும்மா அதுதான் டைம் பாக்ஸ் தான் இந்த டிவி இந்த யூடியூப் இந்த இதலாம் அது இப்போ பார்க்கும் போது அது ஜாலியாக க்ளாஸ் பசங்களோடு ஜாலியாக இருந்துக்கிட்டு எல்லாம் நெட்டையும் வாங்கி வச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நியூஸ் போட்டு எல்லாமே செஞ்சுன்னு இருப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யூடியூப் அதேபோல் பார்த்தன்னா லோக்கல் சேனலில் தமிழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதிகமாக தமிழில் தான் நான் போடுவேன் நோ இங்கிலிஷ் நான் தமிழில் போட்டு நாங்கள் பண்ணுவேன் ஏன்னால் சில பேருக்கு இங்கிலிஷ் தெரியும் சில பேருக்குத் தெரியாது எல்லோருக்குமே தமிழ்ன்னால் எல்லோருக்குமே தெரியும் அதனால தமிழ் எல்லாத்துலேயும் போட்டு சேனல்லாம் ஓப்பன் பண்ணி வீடியோலாம் போட்டு கொண்டு இருப்பேன் இனி வருகிற காலங்கள் வருகிற நாட்களிலும் இதுபோல எப்போதும் நான் சந்தோஷமா பசங்களோடு ஜாலியாக யூடியூப் சேனலை நடத்திக்கொண்டு கொண்டு ஷேர் பண்ணிக்கின்னு இருப்பேன் ஓகே